நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கற நம்ம நம்ம மையங்க மாவட்டத்தில் வந்து இந்த கலாச்சாரம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ நம்ம திருவிழாக்கள் நிறைய திருவிழாக்கள் ஆனால் ஒவ்வொரு மத சார் மதத்துலேயும் சார்ந்தவங்கள் திருவிழா நடக்கும் முஸ்லீம் ஏ கிறிஸ்டினு இந்து இந்து ஒவ்வொரு திருவிழாக்கு சி இதில் வந்து தூத்துக்குடி இந்த ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்தாச்சு இந்த எங்கள் ஊரை எடுத்தாச்சுன்னா கோவில் நம்ம சந்தியாகபுர கோவில்ல வந்து திருவிழா நடக்கும் பத்து நாள் திருவிழா நடக்கும் அதில் எல்லா வெளிநாட்லேருந்துலாம் ஆட்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கு வந்து ஓ நம்மளது பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ஸேரீ கட்டிருக்கிறது நம்ம நடைமுறைகளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கும் அவங்களும் இந்த ஸேரீ கட்டி பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஐதீகமாக இருக்கிறது பாத்தவொன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கும் இதை மாதிரி பெருமாள் கும்புறவங்க பக்கத்தில் பெருமாள் கோவில்ல அங்கே அந்த அங்கே என்னென்னா கலாச்சாரம் அங்கே ஓ அங்கே வேறே மாதிரி கலாச்சாரத்தில நடக்கும் த பெண்கள்லாம் வந்து காலையிலே விளக்கேத்தி வச்சி சாமிக்கு தேவையான இதெல்லாம் இது பண்ணுவாங்க அது மாதிரி முஸ்லீமில் வந்து இங்கே வந்து ஒரு தர்கா ஒன்று இருக்கது அது அங்கே அங்கே வந்து ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அங்கே வந்து இந்த த ப அவங்க கலாச்சாரம் எப்படின்னா வந்து சின்ன பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலில் எல்லா நல்ல திருவிழாலாம் நடக்கும் நெய்சோறு போடுவாங்க நெய்சோறு வந்து மதியானம் வந்து அவங்க எல்லா ஆட்கள் எல்லா எல்லா மதத்தினருக்கும் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு சட்டியில் நெய்சோறு கொடுப்பாங்க அந்த கோ கோவில்ல அது நடந்துட்டு இருக்கும் அது போக ச அந்த ஊர் அவங்க தெருவில் சிலம்பு அந்த மாதிரி யா யானை ஊர்வலம் அந்தமா அதெல்லாம் நடக்கும் அந்த தெருவில் வந்து அந்த முஸ்லீம் இதில் வந்து அங்கே நடக்கும் இங்கே சந்தியாபூரில் எப்படின்னா ஊ ஊரில் இந்தந்த கலாச்சாரம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நடக்கும் இதுபோக எங்கள் சடங்குகளில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டுன்னா அந்த பொண்ணுக்கு தாய் தாய்மாமன் வீட்லேருந்து சீர் செய்வாங்க சீர் செய்வாங்க சீர் செய்வாங்க அந்த சீருக்கு தேவையான க தா இதுக்கெல்லாம் இங்கேருந்து ஒவ்வொரு வீடுகள் வீடுகள்லேருந்து தாய்மாமன் வீட்லேருந்து எதோ அண்டா போனிச்சட்டி இந்த மாதிரி நிறைய ஜாமான் வாங்கிறது பொண்ணுக்கு பொண்ணுக்கு தேவையான நகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே அவங்க வீ வீடுகளுக்கு போய் அதை எல்லா செஞ்சி அந்த சடங்குக்கு தேவையான பதினாறு நாளுக்குள்ள சடங்குக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எல்லா செய்வோம் இதுபோக முகூர்த்தம்னா கல்யாணம் வச்சாங்கன்னா முதல்ல பொண்ணு போய் பார்ப்பாங்க முதல்ல பொண்ண பார்ப்பாங்க ரெண்டாவது மாப்பிள்ளையை பார்ப்போம் முதல்ல ஜாதகத்தை பார்ப்பாங்க ரெண்டு பேர் கூட ஜாதகத்தை பார்த்து பொருத்தமாக இருக்கான்னு பார்த்து பொருத்தம் பார்ப்பாங்க ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணை மாப்பிள பார்க்க போவாங்க பொண்ணு வீட்லேருந்து மாப்பிளைய பார்க்க போவாங்க மாப்பிள வீட்லேருந்து பொண்ணு பார்க்க மாட்டாங்க பார்க்க போவாங்க எங்கள் இதில் வந்து மாப்பிள வந்து பொண்ணை பார்க்க மாட்டார் எங்கள் ஏரியாவில் வீட்டுக்காரங்க தான் அவங்கோட அக்கா உடன்பிறப்புகள் அக்கா தங்கச்சி தான் போய் பார்ப்பாங்க பார்த்து பொண்ணு நல்லா இருந்தால் அவங்க பேசி முடித்து அன்றைக்கே பொண்ணு தலையில் ஒரு பூ வச்சிட்டு வருவாங்க பூ வச்சிட்டு இன்னார் பொண்டாட்டி இன்னார் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அதை அதை அன்றைக்கே அந்த நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கப்புறமா அவங்க வந்து நிறைய அதுக்கப்புறம் நிச்சியதார்த்தம்னு ஒன்று பண்ணுவாங்க பட்டு கட்டி ப பட்டு கட்டி அன்றைக்கி வந்து பொண்ணை வந்து இன்ன உறு உறுதி பண்ணுவாங்க இந்த ப இந்த பொண்ணு இந்த பையனுக்கு தான் அப்படிங்குறத உறுதி பண்ணுவாங்க உறுதி பண்ணி அன்றைக்கி அது வந்து இன்னாது நடக்கும் அதுவும் முடிஞ்ச பிறவு கல்யாணத்துக்கு அதுலேருந்து ஒரு ஒரு ஒரு ஆறு மூணு மாதங் கழிச்சி க ரெண்டு மாதங் கழிச்சி கல்யாணம் நடக்கும் நடக்கிறதுக்கு முன்ன மாப்பிள வீட்டில் வச்சி கொட்டைக்கால் நட்டுவாங்க கொட்டைக்கால் நட்டி அதை அன்னைக்கி வந்து மாப்ளைக்கு வந்து அவங்க மாப்பிள வீட்டில் வச்சி இவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் போய் போய் அவங்க இது பண்ணுவாங்க மா அந்த நிகழ்ச்சி அன்றைக்கி பெண்ணு வீட்டில் நடக்கும் பெண் வீட்டில் அங்கேருந்து அதை அன்றைக்கி நடந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜவுளி எடுக்க எல்லாரும் ஊருக்கு போய் ஜவுளி கடைக்கு போய் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள வீட்டுக்காரங்களும் போய் ஜவுளி எடுத்து ஜவுளியை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப கல்யாணம் இதுலேருந்து அதுலேருந்து நாலு நாளில் கல்யாணம் மண்டபத்தில் அமத்தி பொண்ணு மாப்பிளைக்கி கல்யாணம் நடக்கும் இப்படி தான் அந்த சட கல்யாண நிகழ்ச்சி நடக்கும் மாறி பிறப்புங்கிறது வந்து குழந்த பிறந்து இப்போப்போ பொண்ணு குழந்த கட்டிக் கொடுத்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் குழந்த உண்டாயி அப்புறம் வந்து குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கறதுக்கு முன்னால் அது வந்து இது நடக்கும் வளைகாப்பு நடக்கும் வளைகாப்பு நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணுக்கு வந்து வீடு குழந்த பிறந்த பிறவு இப்போ அது பிள்ளைக்கி பெயரு வக்கிறது அது அப்போ பெயர் வைக்கும் குழந்தைக்கு தங்கச் செயின் போடுவாங்க அதை போட்டு அந்த போ பெர் விடுவாங்க பெர் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வருவாங்க இந்த இதுதான் இது நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி மழைக்காக நம்ம ஊரில் வந்து சில சடங்குகள் நடக்கும் கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் முடிப்பாங்க கழுதைக்கும் க க கல்யாணம் முடித்து அதை வந்து அந்த மழை வர்றக்காக ஐய ஐயர்லாம் கூப்பிட்டு அது அந்த ரெண்டு கழுதைங்க தாலி கட்டுற மாதிரி ஒரு அவர் ஐதீகமா ஒரு சடங்கை நடத்தி அதுக்கு மழைய மழை வர்றதுக்காக மழை வராமல் இருக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கற காலத்தில் மழைக்கி இதை செய்வாங்க இந்த சடங்கு செய்வாங்க இது எல்லாம் வந்து இந்த ம நம்முடைய ஏரியாவினுடைய கலாச்சாரம் இதுபோக வேறே சொல்லணும்னா வே வேறே க பாரம்பரியம் உள்ளது வந்து பிறப்பு இறப்பு இது மாதிரி கேட்க வேண்டாம் இது மாதிரி இறந்தா ஒரு வயசானவங்க இறந்தாங்கன்னா எப்படி எப்படி சடங்கு நடக்குங்கிறது வந்து அது வயசான ஆட்கே ஒரு சுகம் இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷே சடங்கு ந ஒரு அவங்கள ஈமக்கரியம் பண்ணி அவங்கள ஒரு மேளம் போட்டு வெடி போட்டு அவங்கள தூக்கி கொண்டு புதச்சிட்டு திரும்ப பதினாறு நாளும் அவங்க பெயர சொல்லி இறந்தவங்க பெயர சொல்லி வீட்டில் சாப்பாடு நொ எதா பதினாறு நாளும் சாப்பாடு கீப்பாடு நடக்கும் இது இங்கே உள்ள கலா அது ஒரு கலாச்சாரம் செ முஸ்லீமில் என்ன செய்வாங்கன்னா எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க அது மாரி அழ மாட்டாங்க அவங்க அழாம நேரே இறந்துட்டார்னா அப்படியே தூக்கிக் கொண்டு உள்ள வீட்லேருந்து நேரே தூக்கிக் கொண்டு அவரை அல்லாக்கிட்ட போயிருக்காருக்கிறதுக்காக அழ மாட்டாங்க நிறைவு இப்போ உள்ளே கொண்டு இது பண்ணிருவாங்க இது இது தான் அவங்க கலாச்சாரம் நம்ம கிறிஸ்டினுடைய கலாச்சாரம் அவங்க அவங்க வந்து நிறைய சர்ச்சில் வச்சு ஃபாஸ்டர் வச்சி எல்லா இது பண்ணி திரும்ப கொண்டு அவங்களும் அடக்கம் பண்ணுவாங்க இதான் அந்த இந்த மூணு மதத்தில் உள்ள கலாச்சாரம்